இப்போ வந்து கோடைக்காலத்தில் வந்து எதுனா தோட்டப் பயிரு வைக்கலாம் ஒரு கத்திரிக்காய் நடலாம் மிளகா நடலாம் அது வெண்டைக்கா நடலாம் முடிஞ்ச அளவு வேர்கடல போட்டு விவசாயம் பண்ணலாம் இப்போத்திக்கி போடலாம் நெல் நடுறவுங்க நடுவாங்க மழை காலத்தில் நாங்கள் அதிகம் அதிகம் வந்து வேர்கடல நிறைய போடுவாங்க நெல் பயிரும் நிறைய நடுவாங்க மொச்சைக்கா போடலாம் போடுவாங்க துவர போடுவாங்க பச்சை பயிறு பாசி பயிறு இதல்லாம் மழை காலத்தில் போட்டு அறுவடை பண்ணலாம் அப்போ செய்வாங்க மக்கா சோளம் போடலாம் அந்த மழை காலத்தில் நடுவாங்க மக்கா சோளம் கேவுரு கம்பு இதல்லாம் பராம் போடலாம் இது செய்யலாம் அப்போதுலாம் நல்லா இருக்கும் மழை காலத்துக்கு இதெல்லாம் தாங்கக்கூடிய பொருளுங்க செய்யலாம் வரும் இப்போ வந்து இந்த தோட்ட பயிருங்களுக்கு தான் செய்ய வரும் கத்திரிக்காய் வெண்டைக்கா மிளகா பூச்செடிங்க சம்பங்கி தோட்டம் போடலாம் ரோஜா தோட்டம் சாமந்தி இது எல்லாம் இப்போதிக்கி போட்டால் வெய்ய கோடை வெய்ய நாளில் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதுலாம் வைச்சி இருப்பாங்க வைப்பாங்க பயிருங்க வைப்போம் அதுக்கு தகுந்த மருந்து தண்ணி அப்போ அப்போ இறச்சமுன்னா எல்லாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு விவசாயமும் நல்லா வரும் அது நம்ம அது கரெக்டாக பராம்மரித்துக்கின்னு வந்தோமுன்னா நல்லா விவசாயம் நல்லா வரும்